பாத்திரத்த கழுவுகிறத்துக்கு ரெண்டு மூணு வகை இருக்கு முதலில் வந்து பாத்திரத்த கழுவுகிறத்துக்கு தேங்காய் நார் அப்போல்லாம் வந்து தேங்காய் நாருதான் இருக்கும் தேங்காய் நாரில் வந்து சாம்பலை வந்து இது பண்ணி ஃபுல்லாக கிளீன் பண்ணுவாங்க எண்ணெய் பாத்திரத்தயெல்லாம் போக்குகிறத்துக்கு அப்டே இன்னும் கொஞ்சம் நாளில் அப்போ ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா புளி வெச்சு தேய்ச்சு இது பண்ணுவாங்க இன்னும் கொஞ்ச நாளில் வந்து சபீனா தேங்காய் நார் அதெல்லாம் போட்டு நல்லா கிளீன் பண்ணி எண்ணெய் பிசுரெல்லாம் போக வைக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போருக்குற ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா விம்மு ஜெல்லு விம் சோப்பு இதெல்லாம் வந்து அந்த பாரே கொடுத்துருவாங்க அந்த பார் போட்டு நம்மளே வந்து அந்த ஆயில் அந்த பிசுபிசு தன்மை எல்லாத்தையும் வந்து பாத்திரம் போக்கி ரொம்ப கிளீனாக பளபளன்னு இருக்கும் எண்ணெய் பாத்திரத்த கழுவுகிறத்துக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியானது மொதலில் போட்டோனேயே சோப்பு போடாமல் அதை கொஞ்சம் நேரம் வந்து சுடு தண்ணியில் போட்டு இது பண்ணிவிட்டு வந்தால் இந்த எண்ணெய் அந்த எண்ணெய் பத்தெல்லாம் வந்து எடுத்துடும் அதுக்கு அப்புறமேட்டு விம்மோ சோப்போ போட்டு கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கனா அந்த எண்ணெய் பசை நம்ம கையில் ஒட்டாது அந்த ஃபுல்லாக அந்த பாரில் இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக கிளீனாகிடும் செகண்ட் மெத்தடு என்னென்னா டிஷ் வாஷ்னு ஒன்று இப்போ வந்திருக்கு அதில் நம்ம போட்டு அழுக்கு எண்ணெய் பாத்திரத்தைலாம் உள்ளே போட்டு டையம் செட் பண்ணி பவுடர்தோ ஒரு ஜெல் வாஷோ போட்டு வச்சுட்டிங்கன்னா அதை குறிப்பிட்ட டையமில் எடுத்தீங்கனா அந்த பாத்திரம் எல்லாம் அந்த டிஷ்வாஷே வந்து கழுவி கொடுத்துரும்